கண்டிப்பாக ஏழை தான் ஏனால் இப்போது நமக்கு ஒருவேளை கவர்ன்மென்ட் வேலை கொடுத்துச்சுனா நம்ம ஏன் போய் திருடப் போறோம் நம்ம ஏன் குற்றங்களை செய்யப்போகிறோம் அதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போது வந்து நம்ம கோவிலில் வந்து உண்டியல் வைக்கிறாங்க அதில் வந்து சாமிக்கு நம்ம நம்ம நம்ம சாமிக்கு செய்கிறதா தான சாமிக்கு செய்கிறோம் அதை ஏன் திருடுறாங்க அதை ஏன் திருடணும் இப்போது ஒரு வேலை கொடுத்தா அதுக்கு நம்ம வே இப்போது ஒரு வேலை நம்ம ஒரு வேலை ஒரு ஏழைக்கு கொடுக்கறோம்னா அதை அவுங்க கரெக்ட்டாக செய்யப் போகிறாங்க வேலை இல்லாமல் தானே அவங்க போய் திருடறாங்க ஒரு குற்றம் செய்கிறாங்க இதை செய்யணும்னால் நம்ம ஏன் குற்றத்தை அவங்க குற்றம் செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏனால் அந்த குற்றம் வந்து மனசுலையும் கொஞ்சோம் கஷ்டமாக இருக்கும் நம்பளை அதிகமாக வாழவும் விடாது குற்றம் செஞ்ச நம்பளை நம்ம அதனால் வேலை ஒரு கவர்ன்மென்ட் ஒரு வேலை கொடுத்துச்சின்னா அதை நம்ம செஞ்சு நம்ம குற்றம் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் நம்ம செய்யணும் நம்மகிட்ட அமௌன்ட் இருக்குது நம்ம காசு இருக்குது நம்ம சாப்பிடப் போகிறோம் நம்மகிட்ட இது இருக்குது அதனால் நம்ம போய் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ப போய் திருடணும் நம்ம கு நம்ம பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது நம்மகிட்ட நம்ம வேலை இருந்துச்சுனா நம்ப போய் கேட்கப் போகிறது இல்லை யாருகிட்டேயும் ஆமா நம்ம திருடப் போறதும் இல்லை பொய் சொல்லப் போறதும் இல்லை